நான் வெச்சுருந்த முதல் ஃபோன் இந்த விவோ எஸ் ஒன் ப்ரோ இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுனா ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் வெச்சு நோக்கியா ஃபோனு அந்த மாதிரி பட்டன் ஃபோனு வெச்சு யூஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் நாளடைவில் நாளடைவில் இப்போ தூங்கறதுலிருந்து லே தூக்கத்துலிருந்து எழுறதிலிந்து தூங்கிற வரையும் ஸ்மார்ட் ஃபோனு தான் ஸ்டா அலாரம் வெச்சு எழுறதிலந்து நைட்டு தூக்கத்தில் பொத்துன்னு ஃபோனை கீழே போடுகிற வரையும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனு தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனானது இப்போ பேசுவது அப்புறம் வீடியோ கால் பண்ணுறது அப்புறம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு யூஸ் ஆகுதுனா கேமரா எடுத்து செல்ஃபி ப செல்ஃபிக்கு யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக செல்ஃபி கேமரா அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலருந்து இந்த எல்லா டெக்னாலஜியும் எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சி இப்போ கூ கூகுள் பே ஃபோன்பேல்லாம் மணி டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக மொபைலிலே பண்ணிக்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே அப்புறம் சாப்பாடு இப்போ சாப்பிடுறது கூட ஸ்விக்கி ஸொமேட்டோன்னு எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்துடுச்சி இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தொழில்நுட்பம் வந்து எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பா எல்லாம் முக்கால்வாசி பேர் அதுதான் பண்ணுறாங்களே இந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்துன்னே போது இப்போ ஏதோ ஏஐ வந்திருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரியெல்லாம் இன்னும் டெ டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துட்டே இருக்குதுன் சொல்கிறாங்க